நான் பிறந்து வளர்ந்தது பூரா சிவகாசிப்பா படித்தது வளர்ந்தது எல்லாமே சிவகாசி தான் நான் மதுரையில் வாக்கப்பட்டு வந்திருக்கேன் நல்ல செல்வ செழிப்போட சிவகாசியில் வளர்ந்து வந்த நான் நான் மதுரையில் வாக்கப்பட்டு வந்து எனக்கு கொழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காக ஒரு பையன் இருக்கான் பேரன் பேத்திங்க இருக்காக மூணு பேர் இருக்காக நல்ல முன்னேற்றத்தோடடு நல்லா இருக்கோம் இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்ந்து வந்திருக்கோம்ப்பா என் நான் நல்ல வசதியான வீட்டில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கி ஒரு தச்சு வேலைப் பார்க்குறவங்கள கல்யாணம் பண்ணி இந்த மதுரைக்கு வந்திருக்கேன் எங்கள் மகனுக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டுப் பெண் கொழந்தை ஒரு ஆண் கொழந்தை இருக்குது வாழ்க்கையில எல்லாரும் நல்லா இதோடு இருக்காக இருந்தாலும் எனக்கு வயசு ஆயினனாலே எங்கள் வீட்டில் மகன்ட்ட நான் இருந்து வாரேன் எனக்கு வயசு அறுபது வயசுக்கிட்ட ஆகுது அறுபது அறுபத்தொரு வயசு ஆகுது வேலையெல்லாம் எதுவும் கிடையாது வீட்டுக்காரரும் இல்லை நான் ஒரு ஆள் ஏன் மகன்ட்ட இருக்கேன் எனக்கு வருமானத்துக்கும் வழி இல்லை நான் ரொம்ப சிரமத்துல எங்கள் வீட்டில் நான் இருக்கேன் எனக்கு வேலைக்கும் போக முடியாது நான் ஒரு கண் பார்வையில் நான் இருக்கேன் எனக்கு வே வேலைக்கு வேலை வெட்டியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது எங்கள் மகன் மருமகளோடு நான் இருக்கேன் பேரன் பேத்திகளைப் பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டில் நான் இருக்கேன்ப்பா இங்கே எல்லாமே அவங்க சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அவங்க என்னை பார்த்துக்குறாங்க இருந்தாலும் எனக்கு வருமானம் இல்லாதது மனக் கவலையாக இருக்குது எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இல்லாத பெரிய கவலையாக எனக்கு இருக்குது ஒரே பையன் தான் எனக்கு இருக்கறனால எனக்கு வசதி வாய்ப்பு எனக்கு இல்லைப்பா அவங்கள்கிட்ட நான் ஒரு இதாக இருக்கேன் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கவனிச்சுக்கிருவாங்களோ அவ்வளோ தூரம் கவனிக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு மனக்குறையா இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னு ஒரு குறை அவர் இருந்தார்னால் எனக்கு எந்த இதுவும் தோணாது வீட்டுக்காரர் இருந்தால் எனக்கு அது ஒரு முன்னேற்றத்தோடு நான் கொஞ்சம் நல்லா செயல்படுவேன் ஒரு வேலைக்கு போகலாம் ஏதோ ஒன்று நான் செய்யலாம் ஏதோ ஒரு பண்ணலாம் ஆனால் என்னால் முடியலை உடல் நிலையும் சரியில்லாத காரணமாகவும் இருக்குது எனக்கு நடமாட்டம் சுமார் தான் இருந்தாலும் என்ன செய்யறது வீட்டில் பையன்கிட்ட இருந்துக்கிட்டு ஏதோ கொடுக்கறத சாப்பிட்டு என் பாட்டுக்கு காலத்தை ஒட்டிக்கிட்டிருக்கேன் இப்போ